ஹலோ ப்ரின்ஸ்பல் மேம் மேம் நான் நம்ம காலேஜில் பிகாம் தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் பேசுகிறேன் மேம் மேம் என்னோடய ஐடி கார்டு நேற்று துலச்சிட்டாங்க மேம் கேம்பஸில் ஆ ஆமாம் மேம் ஆ நம்ம கேம்பஸ் பெருசு மேம் எங்கே துலச்சனே தெரியல எங்கே விட்டுடேன்னு தெரியல எனக்கு மேம் புது ஐடி கார்ட் வேணும் மேம் எங் எப்படி மேம் அப்ளிகேஷன் ஏதாவது பண்ணலாமா ஆஃபிஸ் ரூமில் போய் ஏதாவது ப்ரொசீஜர் ஏதாவது பண்ணணுமா மேம் ஓகே மேம் ஓகே மேம் அப்ளே பண்ணணுமா ஏதாவது ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்குமா மேம் ஓகே மேம் நாளைக்கு வரேன் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் பிகாம் மேம்